இங்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருக்கு ரெண்டாவது வந்து மீன் பிடிக்கிற தொழில் ஏன்னா இங்கே அதிகமாக மக்கள் அரசு வேலை இங்கே விரும்புறதுக்கு காரணம் வந்து இங்கே தனியார் வேலைகள் எல்லாம் அதிகமாக இங்கே கிடையாது தனியார் நிறுவனங்களும் அங்கே அதிகமாக கிடையாது ஸோ அதனால தான் இங்கே அதிகமாக கவுர்மெண்ட் வேலையே கிடச்சா போதுன்ட்டு எதிர் பார்த்துட்ருக்காங்க மற்ற மாவட்டத்தை விட இந்த மாவட்டத்தில் விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருக்கு இங்கே கொஞ்சம் தனியார் கம்பேனி ஆரமிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவுர்மெண்ட் வேலையை விட்டுவிட்டு தனியார் வேலைக்கே அதிகமாக அவங்க லைக் பண்ண ஆரமிச்சுருவாங்க இங்கே முதியுமா தொழில் என்ன தொழில்னா கோரைப்பாய் தொழிரு தயாரிக்கிறது சுற்றுலா சுற்றுலா பொறுத்த வரைக்கும் இங்கே வேதாரணியோம் பூம்புகார் தரங்கம்பாடி அதுபோல் சுற்றுலா தலங்களும் இருக்கு அங்கே சின்ன சின்ன பெட்டிக் கடைகள் வச்சி அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிட் இருக்காங்க மற்றபடி இங்கே அதிகமான பணம் வர வருமானம் எல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே கவுர்மெண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து இங்கே கொஞ்சம் ஐடி கம்பெனி அதுபோல் கொஞ்சம் ஆரமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் கொஞ்சம் பணம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி கவுர்மெண்ட் கொஞ்சம் ஆலோசிச்சு இந்த மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு முகா அடிக்கடி போட்டாங்கன்னா இங்கே உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பெருக்கறதுக்கு அது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே மற்றபடி இரும்பு பொருட்கள்லாம் அதிகமாக இங்கே சேல் ஆகுது இங்கே பக்கத்துலருந்தே நாகப்பட்னத்தில் ஹார்பர் இருக்கிறதுனால மீன் பிடியும் கொஞ்சம் அதிகமாக தான் தான் இருக்கு